செய்தி ஊடகங்கள் கிராமப்புறங்கள் வந்துட்டு நிறையா விசயங்களை வந்துட்டு செய்வாங்க அதை வந்துட்டு ஊடகங்களில் காட்டும்போது வந்துட்டு காட்டுவார்கள் மற்றும் பொது விஷயம் நிறையா செஞ்சாலும் அது வந்துட்டு கம்மிப்படுத்தி காட்டுவாங்க ஊடகங்களில் வெளியில் நடக்கிற விஷயங்களை வந்துட்டு இருக்கிறத வந்துட்டு அதிகப்படுத்தாமல் மக்கள்கிட்ட வந்துவிட்டு குறைவாக பேசுவார்கள் இது வந்து ஊடகங்கள் இடையே தனி தன்மை மற்றும் நமது அதிகப்படியாக கொரோனா டைமில் வந்து பாதிக்கப்பட்ட உயிர் இழப்புகள் வந்துவிட்டு குறைந்த அளவிலேயே நடந்ததாக ஊடகங்கள் ஊடகங்கள் காண்பிக்கப்பட்டது ஊடங்ககளில் பேசப்படாத பிரச்சனைகளும் வந்து உண்மை வந்து சொல்ல வருவார்கள் இதனால வந்துட்டு ஊடகங்களில் அதிக இப்போ பெரிதுப்படுத்தி காட்டுவது வந்துட்டு கம்மிப்படுத்துவார்கள்